ஹலோ அண்ணே வணக்கோண்ணே அண்ணா ஸ்விகிங்களாணா ஆமாங்கண்ண அண்ணா வணக்கோண்ணா இது வந்து கொல்லுமாங்குடி என்ற ஊரில் இருந்து பேசுறேண்ணா கொல்லுமாங்குடி அது அந்த அந்த ஊர் வந்துங்கண்ணா நம்ம காரைக்கால் போவோலண்ணா கும்பகோணம் டு காரைக்காலில் வந்து நம்ம இது இந்த திருநீலக்குடி ஸ்ரீகண்டபுரம்லாம் தாண்டிங்கண்ணா பேரளத்துக்கு இந்தாண்டணா கொல்லுமாங்குடின்ற ஊருண்ணா அங்கேயிருந்து பேசுகிறேன் இப்போ பக்கத்தில் வந்துண்ணா கொல்லுமாங்குடிலேயோ இல்லை கொல்லுமாங்குடியில் பெரிய ஹோட்டல் இருக்கிற மாதிரி தெரியிலங்கண்ணா இங்கே சாப்பாடு சரியாக கிடைக்காது போல் பேரளம் அந்தமாதிரி ஏதாவது அங்கே உள்ளதுலேருந்து ஏதாவது சாப்பாடு வேணுண்ணா ஆமாங்கண்ணா ஆமா ஃபுல்மீல்ஸ் வேணுங்கண்ணா ரசம் மோர் சாம்பா அதமாதிரி ஃபுல்மீல்ஸ் வேணும் விஜிடேரியன் ஹோட்டல்லருந்து வாங்கிட்டு வாங்கண்ணா விஜிடேரியன் ஹோட்டலில் வந்துட்டு வாங்கிட்டு வாங்க போனதடவை வந்துட்டு ஆர்ட்ரு பண்ணிருந்தப்பவே கொஞ்சம் டிலேவாக எடுத்துட்டு வந்து கொடுத்திங்க சாப்பாடு அந்த மாதிரி கொஞ்சம் லன்ச்சு நாங்கள் காலையில் சாப்புடல்ல லன்ச் இது காலையில் சாப்புடல்ல லஞ்ச் தான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ரிப்போட்டிங் டையத்தை விட கொஞ்சம் பிஃபோராக வந்து கொஞ்சம் கொடுக்கிற மாதிரி வாங்கண்ணா அதேமாதிரி சாப்பாடுலாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதேமாதிரி சைடிஷ்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்கு அது சாப்பாட்டுக்கு உள்ள மீல்ஸ்க்கு உள்ள அளவு என்ன அளவோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க ஆனால் வந்து பேரளத்தில் மேக்ஸிமம் அதான் வெஜ்ஜி ரெஸ்டாரெண்ட்டு இருக்குன்னு சொல்றிங்கள் அதனால் வந்துட்டு நல்ல ஹோட்டலாக பார்த்து ச்சூஸ் பண்ணி நீங்களாக வாங்கிட்டு வந்துடுங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா என்ன ப்ரைஸ்ணா ஒரு மீல்ஸ்ஸு அப்டிங்களாணா ஒன் தேர்ட்டிங்களாணா சரிங்கண்ண சரிங்கண்ண வித் யுவர் சார்ஜஸ்ஸோட சரிங்கண்ண சரிங்கண்ண அப்போது எனக்கு வந்துண்ணா ஒரு அஞ்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்கண்ணா ஆமா அஞ்சு சாப்பாடு அஞ்சு ஃபுல்மீல்ஸ் ஆமாண்ணா பார்சல் ஆமா கொல்லுமாங்குடிண்ணா ஆமா கொல்லுமாங்குடின்றது வந்து நியரஸ்ட்டு பேரளம் ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா பேரளத்துலருந்து நீங்கள் கும்பகோணம் போகிற ரோட்டில் ஒரு நாலு மூணு நாலு கிலோமீட்டரில் இருக்கங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா நான் வந்து உங்களை கொல்லுமாங்குடியில் வீடுங்களாண்ணா நான் வந்து லொகேஷன் ஷேர் பண்றண்ணா உங்களுக்கு என்னோட எக்ஸேட் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்றேன் நீங்கள் அங்கே எடுத்துட்டு வந்துடுங்க சரிங்கண்ணா இப்போ மணி வந்து ஒரு மணி நீங்கள் கரெக்டாக ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடலாமாங்கண்ணா அப்டிங்களாணா சரிங்கணா வந்துடுங்க வந்துடுங்க ஒரு ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுங்க ஏன்னா ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்து காலையில் லன்ச் சாப்பிட்டு காலையில் டின்னரு ப்ரேக்ஃபர்ஸ்ட் வேற சாப்பிடல லன்ச் தான் சாப்புடணும் சரிங்கண்ண சரிங்கண்ண கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க வந்துடுங்கண்ணா அஞ்சு சாப்பாடுங்கண்ணா ஆமாங்கண்ணா நான் உங்களுக்கு ஜிபே பண்றங்கண்ணா ஜிபே பண்ணுற இந்த நம்பருக்கு பண்ணால் போதுங்களாண்ணா ஆ சரிங்கண்ண சரிங்கண்ண சரிங்கண்ண நான் ஜிபே பண்ணிறங்கண்ணா உடனே பண்ணிறங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ண சரிங்கண்ண சரிங்கண்ண சரிங்கண்ண சரிங்கண்ண இல்லை வேற வேற வேற எதுவுமே இல்லைங்கண்ணா அப்டிங்களாண்ணா அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா ஒரு ஒரு பொவொண்டோ ஒன்று ஒரு லிட்ரு வாங்கிகிட்டு வந்துருங்கண்ணா பொவொண்ட்டோ ஆமாங்கண்ணா ஒரு பொவொண்டோ கூல்ட்ரிங்ஸ்ஸு பொவெண்ட்டோ ஆ அதேமாதிரி ஐஸ்கிரீம்மு ஒரு ஏழு ஐஸ்கிரீம்ங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆ சாப்பாடு போதுங்கண்ண போதுங்கண்ணா வெஜிடேரியன் ஹோட்டல்லேயே போய் வாங்கிட்டு வந்தால் போதுங்கண்ணா ஓகே அண்ணா தேங்க்ஸ் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் ஆ ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா அப்படி ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கொல்லுமாங்குடி வந்துட்டு அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பங்க்கு இருக்கும் நீங்க கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்றேன் அப்படியில்லனாலும் நீங்க கால் பண்ணுங்கள் நான் வீட்டை விட்டு வெளில வந்து நின்று கைகாட்டி வாங்கிக்கிறேங்கண்ணா ஓகேங்கண்ணா தேங்க்ஸ்ங்கண்ணா தேங்க்ஸ்ணா தேங்க்ஸ்ணா